எங்கள் ஊரில் எந்த ஃப விழா நடத்துனாலும் அதில் வந்து முக்கியமாக வந்து கத்தி போடுற நிகழ்வு வந்து கண்டிப்பாக இருக்கு அம்மனை அழைக்கிறது கத்தி போட்டுதான் அம்மனை அழைச்சிட்டு வருவாங்க அந்த நிகழ்வு வந்து பாரம்பரியமாக எல்லாரும் முன்னோர்கள்லருந்து எல்லாரும் தலைமுறை தலைமுறையாக கற்றுட்டு வந்துட்டுருக்காங்க எல்லா கோயில்லையும் கத்தி போடுற நிகழ்வு வந்து அம்மன் அழைக்கிறதுக்கு கண்டிப்பாக நடத்துவாங்க இந்த இந்த இந்த தலைமுறை பண்ணுறவங்கள பார்த்துட்டு இன்னும் சின்ன குழந்தைங்க எல்லாரும் அது கற்றுக்குறக்கு ஆர்வமாக இருந்து கற்றுட்ருக்காங்க அது எல்லாரும் கற்றுக்கணுன்னு ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க ஏன்னா அவங்க முன்னோர்கள் அண்ணாங்க தம்பிங்க எல்லாம் பண்ணுறத பார்த்து சின்ன சின்ன குழந்தைங்க வந்து கற்றுக்க வந்து விருப்பப்படுறாங்க இந்த அம்மன் அழைக்கிறதை வந்து ஒரு கடவுள் பக்தியாக நினச்சி அதை பண்ணுறவங்க வந்து பண்ணுறாங்க அதனால் வந்து அது வந்து எல்லாரும் கற்றுக்கணுன்னு சொல்லி எல்லாரும் விரும்புறாங்க